எங்கள்ப் பகுதியில் பார்த்தீங்கன்னா நெல்லு விளையிறாங்க அப்புறம் கொள்ளு விளையிறாங்க உளு உளு விளையிறாங்க அப்புறம் உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி நவதானியங்கள் எல்லாமே விளையிறாங்க இயற்கை வளம் நிறைந்த ஏரியா தான் மலை பகுதி தான் நல்ல விவசாயம் நல்லா பார்க்குறாங்க நெல்லு விளையிறாங்க ராகி ஆரியம் நல்லா விளையிறாங்க அதே மாதிரி காய்கள் காய்கறிகள் எல்லாம் நல்லா வெளையிறாங்க நல்ல விளச்சல் வரும் நல்ல இயற்கை வளங்கள் சார்ந்த பகுதி